அதிகப் பேருக்கு சமைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே பயந்துட்டேன் சரி நம்மளால் முடியாதது என்ன இருக்குது நம்மளும் சரி செஞ்சு பார்ப்போம் இப்போது கொஞ்சம் பேருக்கு சமைக்கிறது அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொருளை போட்டு அதிகப் பேருக்கு நம்ம சமைக்கப் போகிறோம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு சமைக்க ஆரம்பித்தேன் ஃபஸ்ட் சமைக்கும் போது கஷ்டமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் போக போக வந்து பழகிடுத்து காலையில் சீக்கிரமாகவே எழுந்திருவேன் எழுந்துட்டு சமைக்க ஆரம்பிப்பேன் பக்கத்தில் வந்து அம்மா அப்பா தங்கச்சி இவங்க எல்லாம் இருந்தாங்கன்னால் வெங்காயம் தக்காளி அரிஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்பேன் அப்புறம் ஏதாவது ஹெல்ப்னால் அவங்க பண்ணுவாங்க அதனால் கொஞ்சம் ஈசியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நைட் வந்து என்ன பண்ணுவேன்னால் பூண்டு எல்லாம் உரித்து வச்சுடுவேன் அப்புறம் இஞ்சி இந்த மாதிரில்லா இருந்ததுன்னா தோலை மட்டும் நீக்கி வச்சுடுவேன் காலையில் சமைக்கும்போது கொஞ்சம் ஈசியாக இருக்கும் வெங்காயம்லா இருந்ததுனா அது தோலையும் வந்து உரித்து வச்சுடுவேன் கட் பண்ண மாட்டேன் காலையில் எழுந்திரித்து கட் பண்ணி அப்படியே இஞ்சி பூண்டு எல்லாம் அரைத்திடுவேன் அந்த மாதிரி ஆனால் காலையில் எழுந்திருக்கணும் அதிக பேருக்கு சமைக்கணும்னால் காலையில் எழுந்திருச்சிடுவேன் அப்படின்னால் தான் சமைக்க முடியும் இல்லைன்னா முடியாது